ரீசன்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கியிருந்தேன் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவோடய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேஸ்ப்ரோ கம்பனி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷூவோடைய சைஸ் ரொம்ப எனக்கு ஃபிட்டாக கரட்டாக அமைஞ்சுருந்துச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய க்வாலிட்டியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு லுக்கு நல்லா ப்ரேண்டா சூப்பராக இருந்துச்சு அந்த ஷூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டிருப்பேன் போட்டுகிட்டு ஜாக்கிங் போய்டிருப்பேன் வாக்கிங் போய்டிருப்பேன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு எல்லாமே ஜம்ப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாவே அமைஞ்சிருச்சு அந்த ஷூ இதில் என்ன சிறப்புனால் மற்ற ஷூவை காட்டிலும் இந்த ஷூவை வந்து செமி செமி மாடல் ஷூ மாதிரி ரெண்டு லேயர் குடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு லேயர்னால அதிகமாக இது யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டாறதில்லை ஸ்மெல்லும் வரதில்லை இது ரொம்ப காற்றோட்டமா இருக்குது இந்த ஷூ நல்லா இருந்துச்சு ரொம்பவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு இந்த ஷூ வாங்கும்போது எனக்கு வந்து ஃப்ரீயாகவே ஒரு டிஷட்டு கொடுத்துருந்தாங்க அந்த டிஷட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தனால தரம் ஒன்றும் கம்மியாக இல்லை அந்த டிஷட்டோட தரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு